ஹலோ குட்மார்னிங் சார் சார் நாங்கள் வந்து நர்ஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் சார் பிரின்ஸ்பல் சார்ட சார் நேற்று நேற்று ஈவினிங் என்னோட பர்ஸ் வந்து தொலஞ்சிருச்சு சார் காலேஜில்

நேற்று நான் லேப்புக்கு லேப் டெக்னீஷியன் போயிவிட்டு இருந்தேன் சார் போயிவிட்டு ம் ஆமாங்க சார் போயிவிட்டு வர்றக்குள்ளே மிஸ் ஆயிருச்சு சார் அதில் அமௌண்ட் ஆயிர்ரூவா வச்சியிருந்தன் சார் ம் இது மதியம் லன்ஞ்ச் ஹவர் முடிச்சு ஒன்னே கால்குள்ளே போகனும் சார் ஆமாம் சார் லேப்பில் தான் சார் மிஸ் ஆயிடுச்சு ஆமாம்ங்க சார் ஆயிரரூபா ஆயிரரூபா வச்சியிருந்தேன் சார் அப்புறோம் அதில் வந்து என்னுடைய ப்ரூப்லாம் அதில் இருந்துச்சு சார் ஃபோட்டோ அப்புறோம் காலேஜ்ஜூ இல்லை சார் ஜாக்கிரதையாகதான் வச்சியிருந்தேன் லேப்பில் நிறைய ஒர்க் இருந்ததுனால ஒரு கவன ஆமாம்ங்க சார் சரிங் சார் ஆமாம்ங்க சார் ம் ம் சரிங்க ம் சரி

ஆ சரிங் சார் ம் சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் தேங்க் யூ சார் ம் தேங்க் யூ